எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது உள்ளுக்குள்ளே விளையாடுகிற விளையாட்டு அப்படினா எனக்கு வந்து கேரம் தான் ரொம்ப பிடிக்கும் கேரம் பிடிக்கும் கோலி விளையாடுவது ரொம்பவுமே பிடிக்கும் எனக்கு கேரம் விளையாடுவது வந்து நான் என் ஃபேம்லிஸ் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி விளையாடுகிறதுனா அந்த ஒரு கேம் தான் எங்கள் அண்ணா எங்கள் அக்கா எங்கள் அத்தை அப்புறம் எங்கள் அண்ணி இவங்க கூடேயும் எல்லாேரும் கூடேவும் சேர்ந்து நல்லா பேசிகிட்டு ஆ விளையாடிகிட்டு இருக்கும் போது ரொம்பவுமே ஜாலியாக இருக்கும் என்ன பண்ணுறதுனு தெரியாமல் ஆனால் ஜாலியாக இருக்கும் என்ன பண்ணுறத ரொம்பவுமே என்டர்டைமெண்டாக இருக்கும் ஜாலியாக இருக்கும்